கொஸ்டின்னு பைக்கர்கள் அப்படின்னு போட்டிருக்கீங்க அது என்னென்னு தெரியலை எனக்கு அதாவது பைக்கரில் பைக் ஓட்டுறவங்களா பைக் ஓட்டுறவங்க வந்து ஆரம்பக் காலத்தில் என்னென்ன தவறு செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னால் அந்த சடனாக ஒரு ரேசில் ச நார்மல் ரன்னிங் கண்டிஷனில் அப்படியே ஒரு சீரான வேகத்தில் போயிகிட்ருப்பாங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் போது எப்படி ப்ரேக் அடிக்கணும் ஒரு ச ஓட ரொம்ப கிட்டக்கப் போய் சில பேர் அடிப்பாங்க சில பேர் முன்கூட்டியே சடனாக ப்ரேக் அடிப்பாங்க அதெல்லாம் போகப் போக நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அதுக்கப்புறம் தான் சரியாக பயன்படுத்துவா இது பண்ணுவாங்க அவங்க வந்து எப்படி ப்ரேக் அடிக்கணும்னு கேட்டீங்கன்னால் ப்ரேக் வந்து ஒரு இதே கியர் வண்டின்னு வைச்சுக்கோங்களேன் அது வந்து பர்ஸ்ட்டு வந்து பர்ஸ்ட்டு ப்ரேக்கை தான் அது பண்ணணும் அதுக்கப்புறம் தான் க்ளட்சை இது பண்ணணும் சில பேர் வந்து பர்ஸ்ட்டு க்ளட்சை பிடிச்சிட்டு அடுத்து ப்ரேக் அடிப்பாங்க அது ஸ்கிட்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்குது அது மாதிரி ப்ரேக் அடிக்கும் போது வண்டியோட ய வண்டி ஹேண்ட்பாரை டேர்ன் பண்ணக்கூடாது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் கரெக்டாக ஸ்கிட் பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ப்ரேக்கு அடுத்து க்ளட்சு அடுத்து ஃப்ரெண்ட் ப்ரேக்கு இப்படி ஒரு ஒரு இந்த ஆர்டரில் ஒரு சீக்வென்ஸில் கரெக்டாக இது பண்ணிணோன்னா வண்டி சேஃபாக நிற்குன்னு என்னோடய ஒப்பீனியன்